அசைவம் செய்வது எனக்கு எளிதானது அதில் பிரியாணி செய்யிறது

ஃபஸ்ட் வறுவல் ஆயில் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு போட்டு வதக்கி வெங்காயம் தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகாய் இஞ்சி மசாலா அப்படி எல்லாம் போட்டு வதக்கிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்கணும் கொதித்ததும் அரிசியை போட்டு கலந்து கொதித்ததும் மூடி கிண்டிகிட்டே இருந்தோம்னா வேக டைம் வச்சு கொடுத்தோம்னா வெந்து சுவையான பிரியாணி கிடைக்கும் அதுமேலே தம் போட்டு வச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகரிக்கும் க ஈசியானது கடினமானது வந்து சமீபத்தில் செஞ்ச பீட்ஸா கேக் ஐஸ் கிரீம் ஜே சில்லி சிக்கன் இதுல்லாம் சிக்கன் பக்கோடா இதுல்லாம் கடினமானது அது வந்து பீட்ஸா வந்து மைதா மாவில் ஈஸ்ட்டு ஆயில் ஊற்றி முட்டை அடிச்சு ஊற்றி பெசஞ்சி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அதை எடுத்து அதில் விஜிடபுல்ஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒவனில் வைத்து அதை சில நேரம் கழித்து எடுத்தோம்னா சுவையான பீட்ஸா கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கேக்கும் அதுமாதிரி செய்யிறது ஐஸ் கிரீம் செய்துட்டு வெளியே வாங்கி கிரீம் மேக்கர் இதுலாம் நா வாங்கி செஞ்சிட்டு பிரிட்ஜில் வச்சு எடுக்கணும் மற்றபடி சமீபத்தில் செஞ்சது நான்வெஜ்ஜில் சிக்கன் இது செஞ்சேன்